எனக்கு பிடித்த பொழுதுபோக்கு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறது புக்ஸ் படிக்கிறது அது மட்டும் இல்லாமல் எனக்கு ட்ராயிங் பண்ண ரொம்ப பிடிக்கும் எனக்கு நிகழ்ச்சியாக எது பார்க்க பிடிக்கும் மக்களை எதிர்பார்க்க வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பக்கூடிய விவாத நிகழ்ச்சி நீயா நானா நீயா நானா தமிழா தமிழா இந்த மாதிரி காட்சிகளெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருத்துக்களை முன் வைக்கிற மாதிரிருக்கும் அந்த மாதிரி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் சன் சிங்கர் சரிகமபா இந்த மாதிரி பாட்டு நிகழ்ச்சி அப்படின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழ்மையான வீட்டிலிருந்து வரக்கூடிய பசங்களை ஜெயித்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய சப் சூப்பர் சிங்கர் சன் சிங்கர் இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாமே மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பர்ஸ்னலாக ரொம்ப பிடிச்ச ஷோ அப்படி பார்த்தீங்கன்னா நீயா நானா டிபேட் அதுடைய தொகுப்பாளர் கோபிநாத் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் என்ன சிறப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு டிபேட் ஷோ தான் அது ரொம்ப ரீசனபலாக இருக்கும் இப்போ நடக்கக்கூடிய லாஸ்ட் ஜென்ரேஷன் நைன்டிஸ் நைன்டிஸிலேருந்து அங்கே அப்போ நடக்கக்கூடிய பிரச்சினை இப்போ நடக்கக்கூடிய பிரச்சினை எல்லா பிரச்சினைகளுக்கும் விவாதம் இருக்குது அந்த விவாத மேடையாக அதை பார்க்கக்குள்ள எல்லா மக்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது மட்டும் இல்லாமல் என்ன பொழுதுபோக்கு அப்படின்னா விளையாட்டுத்துறை இப்போ நம்ம எல்லாேருக்குமே தெரியும் கிரிக்கெட் கிரிக்கெட் ஐபிஎல் நடக்கக்குள்ளே இருக்கிற எல்லா மக்களுக்குமே அந்த ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தான் கிரிக்கெட் விளையாடவும் ரொம்ப பிடிக்கும் பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தென் கபடி கபடி எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் ஒன்று கபடி கொக்கோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி வளர்ச்சி அடையுது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை தான் ஒரு மக் ஒரு மக்களோட ஆர்வம் அதுடைய எண்ணிக்கை இதெல்லாம் தான் பொழுதுபோக்குன்னு என்னுடைய கருத்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாமே மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எடுத்துக்காட்டு எதை சொல்லலாம் அப்படின்னா சீரியல்ஸ் தொலைக்காட்சி சீரியல் கூட ஒரு பொழுதுபோக்கு தான் அது மக்களிடையே எவ்வளோ வரவேற்பு பெற்றது அப்படின்றது நம்ம எல்லாேருக்குமே நல்லா தெரியும் இப்போது ஒரு ஒரு வீட்லேயும் சமைக்கிறாங்களோ இல்லையோ டிவி பாக் டிவியில் சீரியல் இல்லைன்னா அவங்களோட நாளே போவது இல்லை எடுத்துக்காட்டுக்கு சன் தொலைக்காட்சி எடுத்துக்கலாம் சன் தொலைக்காட்சியில் காலையில் ஒம்பதைரைக்கி சீரியல் போட்டான் அப்படின்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் தொடர்ச்சியாக சீரியல்கள் ஓடும் இதெல்லாம் தான் மக்களோட பொழுதுபோக்கு என்று நான் நினைக்கிறேன் இப்போ மக்கள் வந்து அதிகமாக அவங்களோட எண்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பார்க்காட்டியும் டிவி சோஷியல் மீடியா தான் இந்த சோஷியல் மீடியாவெலாம் வந்ததுக்கப்புறம் எல்லாேர் கைலேயுமே ஒரு குட்டி உலகம் இருக்குது அப்படின் நான் நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்கு முந்தைய காலத்தில் பொழுதுபோக்கு அப்படின்னா அது விளையாட்டு மட்டும்தான் தாயம் உருட்டுறதா இருக்கட்டும் பல்லாங்குழி விளையாடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன சிறு சிறு பொழுதுபோக்கு தான் அப்போ இருந்துச்சு இப்பெல்லாம் பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு அப்பிடினாலே தொலைபேசி டிவி இந்த மாதிரி ரேடியோ மியூசிக் பாட்டு கேட்கறது இது எல்லாமே பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் தான் வரும் இது மட்டும் இல்லாமல் இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு பெருகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்களோட டேலண்ட் ஒரு ஒரு டேலண்ட்டையும் ஷோஷியல் மீடியாவில் தான் நம்ம பார்க்கறோம் அது மூலிமா அவர்களும் விளையாடுறாங்க நம்மளோட நாடும் க்ரோ ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி விரும்பி பார்க்கறதுக்கான காரணம் வந்து அவங்களோட அன்றாட வாழ்வில் அவங்க சந்திக்கிற பிரச்சினையும் அதுவும் ஒத்து போகுது அதனால் தான் எல்லா மக்களும் சீரியல்ஸை விரும்புகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்